எனக்கு சின்ன வயசிலருந்தே ஓவியம் வரையிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் இங்கே ஓவிய ஆசிரியர் வந்து சொல்லுவாங்க நீ வரையும் போது பறவைகளோட அந்த நகங்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையாக ஷார்ஃப்பாக உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள் அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில ஓவியங்கள் வந்து நம்ம வரைந்து முடிஞ்சு அதுக்கு வர்ணம் தீட்டி வைக்கும் போது அது அது உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு அ அனுபவத்தை எனக்குத்தரும் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு ஓவியத்துக்கும் உயிரே வந்துருச்சால் அப்படின்ற மாதிரிக்கூட சில சமயம் நான் அதை யோசித்து பார்ப்பேன் அந்த மாதிரி அனுபவத்தை தந்த நிறைய ஓவியங்கள் ஏ இருக்குது அதில் சிலது சொல்லப்போனால் நம்ம நம்மளாக இதை வரைஞ்சோம் அப்டின்ற ஒரு எண்ணங்கள் கூட வரக்கூடும் ஏன்னா அந்த அளவுக்கு அது நேர்த்தியாக அது உண்மையானதாக உயிர் உள்ளது போலவே இருக்கும் அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓக்கா ஓவியம் வரையிறதும் கடவுள் கொடுத்த ஒரு கலையா தான் நம்ம நினக்கணும்